கல்பனா சாவ்லா ராகேஷ் சர்மா இவங்களெலாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போய் எங்களுக்காக எத்தனையோ பெருமைகளை தேடி கொடுத்துருக்குறாங்க அப்பா நாங்களெலாம் அவங்களெல்லாம் மன்னிக்கவே மறக்க முடியாது அவர்களுக்கு எங்களுக்காக உயிரையும் பணையம் வச்சு ஒரு பெருமையை தேடித் தந்த ஒரு இந்த இறுதி இவங்கள் இவர்களுக்காக நாமெல்லாம் இன்னும் எத்தனை காலமெடுத்தாலுமே அவங்களையெல்லாம் மறக்கக்கூடாதப்பா